எனக்கு கேமிங்கை ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதில் விளையாடுவேன் ஃப்ரீ ஃபயர் அது ஓகேயா அதில் வந்து டோர்னமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க மாசம் மாசம் அந்த டோர்னமெண்ட் வந்து வேறே லெவலில் இருக்கும் ஆக்ச்வலாக வந்து அதில் கண் பார்ட்டிசிபேட் பண்ணல யாரும் வேண்ணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வேல்டு ஃபுல்லாகருந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கேஷ் ப்ரைஸும் இருக்குது அதில் அது போக அதுலேருந்து நிறைய ரிவார்ட்ஸும் நமக்கு ஹ வீட்டுக்கு உதவுகிற மாதிரியும் ரிவார்ட்ஸும் நமக்கு தருவாங்க ஆக்ச்சுலாக அதில் வந்து நம்ம நான் ஒரே ஒரு டைம் அது பார்ட்டிசிபேட் பண்ணேன் அது ஆக்ச்சுலாக சூப்பராக இருந்துச்சு அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்பவுமே நல்லாயிருந்துது ஆக்ச்சுலாக அது அப்போது வேல்டு ஃபுல்லாக இருந்து வர்ற ப்ளேயர்சோடய வந்து ரொம்பவுமே டஃப்பு தான் ஏன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க அது அதில் ரொம்ப நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வெளாடுற மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே டஃப்பு கொடுத்தாங்க அவங்க விளையாட்றதுக்கு அவங்க பா அவங்க கேமிங் அவங்க கேம் ப்ளே வந்து வேறே லெவலில் இருந்துச்சு அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து சில பேர் சில பார்ட்டிசிபேட் வந்து பிசி யூஸ் பண்ணுவாங்க பிசி கம்ப்யூட்டர்ஸு அதனால ரொம்பவுமே ஸ்பீடு இருக்குது ஸோ நாங்கள் வந்து வெறும் ஃபோ சிக்ஸ் ஜிபி ராம் ஃபோர் ஜிபி ராம்மில் விளையாண்டோ ஸோ எங்களுக்கு வந்து ரொம் அந்தளவுக்கு எங்களால் வெளாண்டு அதில் ஜெயிக்கமுடில ஆனால் எனக்கு வந்து அந்த அனுபவம் வந்து நல்லா இருந்துச்சு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு